நாங்கள் வந்து இந்துக்களிருக்கோம் முஸ்லீம்னு இருக்கோம் நாங்கள் எல்லாமே நாங்க எல்லாமே சந்தோஷமா அங்கே தீபாவளிக்கு அவங்க கொண்டாடுறத நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் கிறிஸ்ட்மஸ்க்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்குலாம் கேக்கு கொடுப்போம் நாங்கள் எல்லாத்திலையும் ஒற்றுமையாக இருப்போம் இந்துக்களும் மக்களும் நாங்களும் எல்லாமே ஒற்றுமையா தான் இருப்போம் எந்த பங்க்ஷன் நடந்தாலும் நாங்கள் ஒன்றா கூடி சாப்பிடுவோம் எந்த பிரச்சனைையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் தாழ்மையாக போயி எல்லாமே ஒரு எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமா இருப்போம் விட்டு கொடுத்து இருப்போம் அப்புறம் வந்து அவங்க ரம்ஜானுக்கும் சரி தீபாவளிக்கும் செரி கிறிஸ்ட்மஸு புத்தாண்டு எல்லாத்துக்குமே நாங்கள் அவங்க சமைக்கிறது நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் சம் சமைக்கிறதை அவங்க சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தான் இருப்போம் சந்தோஷமா